ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பதினெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு